சமையலில் ஏதாவது எனக்கு ஏதாவது அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் காரம் அதிகமாக போச்சுன்னால் நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் அதுக்கு இல்லை அப்போது மறுபடியும் தேங்காய் அரைச்சி ஊற்றியும் கொஞ்சம் காம் கெட்டியாக போனாலும் அது கொஞ்சம் சுடு தண்ணி பண்ணி கொஞ்சம் சுடு தண்ணி காய்ச்சி ஊற்றி கொஞ்சம் குழம்பு இதாட்டம் பண்ணிக்குவோம் அப்புறம் குழம்புக்கா உப்பு பற்றலேன்னா மறுபடி உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு மறுபடி கொஞ்சம் அடுப்பில் வச்சு கெளய சா கிளரி பண்ணிக்குவோம் இல்லை சாதம் கொஞ்சம் சா தண்ணியாக போனாலும் மறுபடி குக்கரில் போட்டு மறுபடி மறுபடி ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சிடுவேன் கொஞ்சம் சாதம் கெட்டியாக இதாகிடும் சாப்பாடுக்கு அந்தமாதிரி செய்வோம் சாதம் வந்து ப கொஞ்சம் இதாக வரணுன்னால் மறுபடி கொஞ்சம் அடுப்பில் வப்போம் கொஞ்சம் இதாயிடும் அந்தமாதிரி செய்யலாம் ஆனால் காரம் அதிகமாக போனாலும் இப்படி செஞ்சிக்கலாம் தேங்காய் அரைச்சு ஊற்றிக்கலாம் கடலைய அரைச்சு கூட போட்டுக்கலாம் பருப்பு கொஞ்சம் ஆற போட்டாலும் காரம் கொஞ்சம் கம்மியாயிடும் உப்பு கொஞ்சம் தண்ணி இதாயிடும் அப்படியும் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் சாதம் கெட்டு போனாலும் பண்ணிக்கலாம் இல்லை நல்லா இருந்தாலும் கொஞ்சம் காயப்போட்டு நாங்கள் வேணால் இப்போ எப்போவும் பண்ற மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அது வீண் பண்ணாமல் சாப்பிட்டுக்கலாம் அதை அப்படியே பண்ணிக்குவோம்